எந்த வகையான வங்கி முறை ரொம்ப எளிதாக இருக்குதுனா எனக்கு வந்து இணையம் மூலயமா நான் பயன்படுத்துகிற வங்கி முறை எனக்கு ரொம்ப எளிதாக இருக்குது ஏன்னால் அது என்னோடய நேரத்தை மிச்சப்படுத்துது இன்னொரு விஷயம் நான் எங்கே பணம் எடுக்கணும்னு நினச்சாலும் இல்லை பணம் மற்றவங்களுக்கு மாற்றி விடணுன்னு நெனைச்சாலும் என்னால அந்த இணையம் மூலம் நினைத்த உடனே மாற்றி விட முடிஞ்சிடுது நான் அதுக்கு வங்கிக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது அங்கே இருக்கிற ஒரு மேலாளரை பார்க்கணுங்கிற தேவை கிடையாது எனக்குன்னு இருக்கிற வங்கி கணக்கோடய எண்ணை செலுத்தி அந்த யாருக்கு நான் மாற்றணுமோ அவர்களுக்கு நான் மாற்றிக்கிடுவேன் இன்னொன்று நான் ஏதாவது ஒரு இடத்துல பொருள் வாங்குகிறேன் அப்படின்னாலும் அந்த பொருளுக்கு நான் என்னோடய இணையம் மூலம் நான் பண்ணுற முறை எனக்கு ரொம்ப எளிதாக இருக்குது எனக்கு ரொம்ப நேரம் பயங்கரமாக மிச்சப்படுது